மிகவும் விரும்பி போகும் இடம் வந்து ரெண்டு அதில் ஒன்று வந்து துறையூர் துறையூரில் வந்து எங்கள் சிஸ்டர் இருக்கிறாங்க அவங்கள் வீட்டுக்கு நான் வந்து அடிக்கடி போவேன் ஏன் அப்படின்னிங்கன்னா அங்கே வந்து அவங்க வந்து ஒரு அடிக்கடி வந்து அவங்க கோயிலுக்கெலாம் போவாங்க அவங்க கூட போனோம் அப்படின்னா அவங்க எல்லா கோயிலுக்குமே கூட்டிகிட்டு போவாங்க அதாவது திருச்செந்தூர் போவோம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போவோம் தென்காசி போவோம் கள்ளழகர் இதுமாதிரி எல்லா கோயிலுக்குமே கூட்டிகிட்டு போவார் எங்கள் தங்கச்சி வீட்டுக்காரருக்கு வந்து திருச்செந்தூர் கோயிலில் வந்து ரொம்ப தெரிஞ்ச இவங்களெலாம் இருக்கிறாங்க அதனால அவங்க கூட போனோம்னால் நல்லா ஃப்ரீயாக சாமி பார்க்க முடியும் பக்கத்திலையே நின்று பார்க்கலாம் அதனால் அவர் கூட போக எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் சீக்கிரம் போய் பார்த்துட்டோன்னா பக்கத்தில் நம்ப சாமி சன்னதியில் பக்கத்தில் நின்று பார்க்கறது வந்து நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அது அவர் கூட போனோம்னால் ரொம்ப நல்லா பார்க்கலாம் அதனால அவர் கூட எங்களுக்கு போக பிடிக்கும் அதையும் தாண்டி நாங்கள் வந்து அங்கே திருச்செந்தூர் போகும் போது நல்லா அந்த கடலில் குளிக்கிறது ரொம்ப பிடிக்கும் அது தங்கச்சி ஃபேம்லியோடு அவள் எங்கள் ஃபேம்லியோடு ரெண்டு பேரும் ரெண்டு ஃபேம்லியும் சேர்ந்து குளிக்கும் பொழுது அது வந்து ஒரு சந்தோஷம் இருக்கும் எங்களுக்கு அதே ஃபேம்லியாகவோ அது சிஸ்டரோடய ஃபேம்லியும் நம்ப ஃபேம்லியும் சேர்ந்து வந்து கோயிலில் போய் சாமி கும்பிடும் போது ஃபேம்லியாக கும்பிடும் போது இன்னும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதே வந்து நாங்கள் அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வருவோம் வீட்டுக்கு வரும் போது என் தங்கச்சி வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சமையல் செய்வாள் அந்த சமையல் வந்து எனக்கு ஒரு வேறு ஒரு விதமான டேஸ்ட்டை கொடுக்கும் அப்போ அவள் செய்யும் பொழுது அவள் பக்கத்தில் நின்று பார்ப்பேன் அவள் செய்யிறங்க விதமும் ஒரு மாதிரியான வித்தியாசமாக இருக்கும் அந்த வித்தியாசமா இருக்குறதை நாமளும் செய்யணும்ன்ட்டு அதை வந்து நான் வீட்டில் வந்து ஃபாலோ பண்ணி செய்வேன் அப்புறம் அவங்க ஊர் வந்து வில்லேஜுங்கிறதுனால கிணத்துலலாம் தண்ணி நிறையா இருக்கும் அங்கே போய் என் தங்கச்சி பொண்ணுக்கு நீச்சல் தெரியாது அவளுக்கு நீச்சல் கற்று கொடுத்தோம் நீச்சல் கற்று கொடுக்கும் போது நானும் சேர்ந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு நானும் சேர்ந்து நீச்சல் அடித்தேன் அப்போ அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பெரியம்மா கூட ச நீச்சலை கற்றுக்கிட்டது பெரியம்மா நீங்கள் எனக்கு வந்து நீச்சல் கற்றுக் கொடுத்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி அவள் வந்து சொல்லுவாள் அதே அப்புறம் நீச்சலெலாம் அடிச்சுட்டு வீட்டுக்கு வரும் பொழுது தாயக்கட்டை விளையாடுவோம் தாயக்கட்டை விளையாடும் பொழுதும் அவள் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக விளையாடுவா என் கூடனால் ரொம்ப டைம் ஸ்பென்ட் பண்ணுவாள் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடுவோம் அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது அதையும் தாண்டி வந்து கோலம் போட எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னை விட என் தங்கச்சி ரொம்ப போடுவாங்க நல்லா அழகளகா போடுவாங்க அந்த கோலம் போடுறதையும் வந்து எனக்கு வந்து அதை பார்க்கும்பொழுது எனக்கு வந்து நம்பளும் போடணும்னு போடுவேன் அதையும் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் எனக்கு ரொம்ப நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக நான் போட்டுட்டிருக்குறேன் ரெண்டாவது இடம் வந்து எனக்கு கொல்லிமலைக்கு போக பிடிக்கும் அங்கே வந்து அந்த எழுவது பெண்டு த உள்ள கிராஸ் பண்ணி போகும் பொழுது அது ஒரு மாதிரியான ஒ மனதுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா எட்டு கை அம்மன் கோயில் இருக்குது ரொம்ப விஷேசமான கோயில் பெரிய சாமி அம்மன் கோயில் இருக்குது அறப்பளீஸ்வரர் அம்மன் கோயில் இருக்குது இதிலலாம் போய் நாங்கள் வந்து சாமி கும்பிடுவோம் சாமி கும்பிடும் போது மனதுக்கு ரொம்ப நிறைவாக இருக்கும் சாமி கும்பிட்டு அப்புறம் வந்து ஆகாய நீர்வீழ்ச்சி மாசிலாமணி அருவி இதுக்கெல்லாம் போவோம் அங்கையும் போய் நல்லா குளிச்சுட்டு நல்லா சந்தோஷமாக ஹேப்பியாக ஃபேம்லியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வருவோம் அங்கே வந்து மூலிகை பொருட்கள் எல்லாம் நிறையா இயற்கையாகவே கிடைக்கும் அங்கையே நாங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நாங்கள் அங்கே வாங்கிகிட்டு வருவோம்